தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் வந்து சேரர் சோழ பாண்டியர் மூணு பேரும் வந்து ஆட்சி செஞ்சாங்க அதுவும் நம்ப மதுரை தஞ்சை அப்புறம் வந்து சேரர் சோழர் பாண்டியரோட இடங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது மொகலாயர் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிணாங்க அப்புறம் வந்து பீர்பால் அக்பர் நிறையா மன்னர்கள் வந்து நம்ப இதை வந்து சிவாஜி அவர்களோட பயோஃக்ராபிலாம் வந்து நம்ம வரலாறில் படிச்சுருப்போம் அவுங்க அப்புறமேட்டுக்கு தஞ்சை கங் கங் கங் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அவங்க அப்பா வந்து கட்டினாரு அவங்களோட பையன் வந்து தன் ராஜராஜ சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அவங்க கட்டினாங்க அப்புறம் வந்து நிறையா மன்னர்கள் வந்து கோ கோவில்கள் கட்டியிருக்காங்க நிறையா வந்து சிற்ப கலைகள் அனைத்து விதமான சிற்ப கலைகள் வந்து மன்னர்கள் மன்னர்கள் மூலயமா நடந்திருக்கு மன்னர்களால் தான் வந்து நிறையா கோவிலோடய சிற்பக் கலை நிறையா வந்து சிற்ப சிற்ப அம்சங்களெலாம் வெளியில் வந்திருக்கு பழங்கால மன்னர்களெலாம் வந்து கோவிலை வந்து ஒரு ஒன்றுத்தையும் ஆர்க்கிடெக்காக அதோடு அது சிற்பம் வந்து ஒன்று ஒன்று உணர்வு பூர்வமாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த இந்த உணர்வு பூர்வமான வந்து ம கா மன்னர்களுக்கிடையே உள்ளது மன்னர்கள் மன்னர்கள் வந்து இப்போ வந்து ஒரு கண்ணகியோடய கதை இருக்குது அந்த கண்ணகியில் வந்து அந்த மன்னன் வந்து பாண்டிய மன்னன் வந்து கண்ணகியோடய சிலம்பை வந்து உடச்சிடுவாங்க எதனாலெனால் அவங்களோட ஒய்ஃப் வந்து முத்து பல்கள் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் வந்து ச கண்ணகி வந்து மாணிக்கம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால த தவறான நினச்சிக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் திருடி போய் அடகு அட அடமானம் வச்சுட்டாங்கனு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் இவங்க வந்து அரசர் அவங்க அப்போ அவங்க புருசனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்ததாக தண்டனை கொடுத்து சாகடிச்சிடுவாங்க அதனாலே கண்ணகி வந்து பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்ச மதுரையை வந்து ரொம்ப ரொம்ப சாபம் விட்டு அது அழியுற நிலமைக்கு அழிஞ்சுது எப்படினா பூகம்பம் சுனாமி அதை மாதிரிலாம் நெருப்பு பற்றிகிச்சி ஃபுல்லாக நெருப்பு தீ எல்லாமே பற்றிக்கிச்சி அது தான் வந்து ஒரு தப்பான செயலை வந்து நம்ப எடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டு அந்த கதைலேருந்து நம்ப தெரிஞ்சுக்கிறோம்